ஆயுள்வேதனாக்ல சித்தா மருத்துவம் சொல்கிறாங்க சித்தா மருத்துவம் வந்து செய்கிறது ரொம்ப நல்லது தான் சித்தா மற்றும் யோமியோபதி இதில் எல்லாம் வந்து செய்யலாம் இது வந்து என்ன ஆகுன்னாக்ல ரொம்ப லேட்டா ஆறு மாசம் பத்து மாசம் ஒரு வருடம் அது மாதிரி வந்து லேட்டாகும் நல்லாருக்கிறதுக்கு நல்லா ஆகுறதுக்கு உடம்பு வந்து நல்லா ஆகுறதுக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வர நம்மளால வந்து அந்த வியாதிய தாக்குப் பிடிக்க முடியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலிஷ் மெடிஷன் மருந்துங்களை வந்து போய் குயிக்கா நல்லா ஆகுறதுக்கு அது சீக்கரம் நல்லா ஆகுதுனாக்ல என்ன செய்ய முடியும் வலி தாக்குப் பிடிக்க முடியாது அந்த வியாதி வந்து சீக்கிரம் போக்க முடியாது அதனால் வந்து நம்ம வந்து இங்கிலிஷ் மருந்துங்கள் நாடி வந்து போகிறோம்